ப பாலும் சக்கரை போட்டு தேன் போட்டு குடிச்சால் உடம்பு வரும் அதுக்கப்புறம் வந்து பாலப்பழத்துல தேன் குருப்பை தொட்டு சாப்பிட்டா உடம்பு வரும் நைட்ல வந்து தயிர் சக்கரை போட்டு சாப்பிட்டா உடம்பு வரும் அதுக்கப்புறம் பெரண்டை சட்னி வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லா பசிக்கும் அதிலையும் உடம்பு வரும் அதுக்கப்புறம் தெளுவு க பனங்கற்கண்டு சாப்பிட்டு வந்தால் அதிலையும் உடம்பு வரும் ம உடம்பு வரும் அதுக்கப்புறம் நல்ல குளிர்ச்சியான பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கிட்டு ஹீட் இல்லாமல் இருந்தால் நல்லா உடம்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது